எனக்கு டான்ஸ்னாவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு நான் ஸ்கூல் டேஸ்லாம் படிக்கும்போது டான்ஸ் எல்லா கல்ச்சுரல் ப்ரோகிராமிலையும் கலந்துப்பேன் அதுக்கப்புறம் ஆனுவல் டேலாம் மிஸ் பண்ணாமல் கலந்துப்பேன் அதுக்கப்றம் இப்பெல்லாம் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னால் டான்ஸ்லாம் அவ்வளோ இது பண்ண முடியல அதனால் வீட்டிலையே எப்பப்பெல்லாம் டென்ஷனாக இருக்கோ ஒரு மைண்ட் ரிலேக்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்பெல்லாம் வந்து நான் வந்து டான்ஸ் ஆடுவேன் அதுக்கப்புறம் வந்து கோ குழந்தைங்க கூடயும் சேர்ந்து என் பையன் ஸ்கூல் விட்டு வந்தோடனேயே கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடுவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு ஆனால் டான்ஸ் ஆடுறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லு தான் எப்படின்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோன்னாவே மைண்ட் ரிலேக்ஸ் ரிலேக்ஸ் ஆகும் எந்த டென்ஷனும் இருக்காது எதுவும் நினைக்க தோணாது டான்ஸ் வந்து என் வாழ்க்கையில் சாதகமாக நிறையா விஷயத்த செஞ்சிருக்குனுந்தான் நான் நினைக்கிறேன்